ஆ ஆமாம் மேடம் சொல்லுங்கள் ஸ்கேன் டாக்ட்ரு தாங்க மேம் பேசுகிறேன் சொல்லுங்கள் மேம் ஆ க காலையில் நையன் தேர்ட்டிலேயிருந்து டூ ஓ க்ளாக் வரைக்கும் இருப்போம் மேம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லில் பார்த்துக்கலாம் எந்த ரைட் சைட்லேன்னு சொல்கிறீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வலி அதிகமாக இருக்குது கையில் எப்படி இதில் அடிப்பட்டுச்சு எப்படி ஆ ஓகே மேம் நீங்கள் வாங்க நேரில் வாங்க எப்படி வீக்கம் இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறோம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி பாருங்கள் பொருளெல்லாம் சும்மா லைட்டாக தூக்க முடியுதா கையெலாம் ரைட் சைடு இப்படி இப்படி அசைக்க முடியுதா லெஃப்ட்டு ரைட்லாம் அசைக்க முடியுதானு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பெய்ன்னாக ரொம்ப இதாக இருந்துச்சுனால் நேரில் நீங்கள் ஹாஸ்ப்பிட்டலுக்கு வாங்க நம்மஅப்புறம் பெரிய டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ப அப்புறோம் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா எப்படி இருந்தாலும் நம்ப சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணுறோ மேம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணால் நம்ம பே பண்ணிக்கலாம் மேம் ரொம்ப சர்ஜரி பண்ணுற மாதிரியா இல்லை ஏதாவது க்ராக் ஆகிருக்கா எப்படின்றது அதுக்குத் தகுந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணனும் இது ஸ்டார்டிங் அமௌண்ட் ஸ்கேனுக்கு மட்டுமே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் மேம் ஆ கண்டிப்பாக இருப்போம் மேம் நீங்கள் ரிசப்ஷனில் பெயர் நேம்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கன்சல்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னால் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் உள்ளாரே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மேம் இல்லை நீங்கள் ரிசப்ஷன்னில் வந்து கேட்டுக்கிட்டீங்கனாலே அவங்க சொல்லுவாங்கள் மேம் நீங்கள் அது படி பார்த்துக்கலாம் வாங்க ஆ தேங்க் யூ மேம்